இந்திய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் ச நிறைய சவால்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு கம்பனியில் பண்ணுற பொண்ணுங்க ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஒரு கம்பனியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஒரு டாட்டா கம்பனி போகிறவங்க கார்மெண்ட்ஸ் இந்தமாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல அவங்கவுங்களுக்கான ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையில் சவால்களை தினம் தினம் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க பெண்களுக்கு பெண்களே எதிரியாகவும் இருக்காங்க ஆண்களுடைய சவாலையும் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பெண்கள் வந்து தனி மரமாக நின்று ஒரு கணவன் கைவிடப்பட்ட நிலையிலும் எந்த ஒரு சப்போட்டிவும் இல்லாமல் இன்றைக்கு படித்து பெரியாளாகி இன்றைக்கி அவங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டால் ஃபுல்லா இருக்குதுன்னும் சொல்ல முடியாது இல்லைன்னும் சொல்ல முடியாது நிறைய நாம் இப்போ எவ்வளோ நியூஸில் பார்த்துருக்கோம் டெய்லி பேப்பரில் படிக்கிறோம் எல்லா இடத்துலையும் இன்ன வரைக்கும் அந்த பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன் வீட்லேயே கூட சப்போட்டிவ் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து காலம் மாறிப்போச்சு கல்வியிலேயும் வேலையிலேயும் சம வாய்ப்பு இருக்கது அவங்களும் சமூகத்தில் நிறைய சாதனைகளை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க இதேபோல் வந்து இன்றும் நிறைய பெண்கள் வந்து நிறைய இதில் வந்து சாதிக்கணும் அவங்களுக்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுடைய லைஃப்பு முன்னே காலத்துக்கும் இப்போ காலத்துக்கும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு மாறி இருக்குது பரவாயில்ல முன்னாடி காலத்துலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தான் இருப்பாங்க பெண்கள் ஒரு ஃபிஃப்த்து படிச்சால் போதும் ஒரு பெரிய பொண்ணு ஆனால் போதும் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க குழந்தை திருமணம் இந்தமாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு மக்கள் வந்து புரிஞ்சு ஒரு கல்லூரி லெவலில் வந்து அனுப்புகிறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் வந்து பாராட்டுவேன் இந்தமாதிரி விஷயத்த பெண்களெலாம் வந்து ஓரளவுக்கு முன்னேறிகிட்டு தான் இருக்காங்க ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல இன்றைக்கி ஹயர் போஸ்டில் இருக்கிறதே பெண்களாக தான் இருக்காங்க